ஹலோ ரங்கா டிப்பார்ட்மெண்ட்ங்க மேடம் ரங்கா டிப்பார்ட்மெண்ட் ஆ இருக்குதுங்க மேடம் டோர் டெலிவரியெல்லாம் இருக்குதுங்க மேடம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் என்ன வேணும் அது எப் எவ்வளோ வேணுங்றது நீங்கள் எங்களுக்கு தெளிவாக இது பண்ணுங்கள் ஆ டோர் டெலிவரி நாங்கள் டோர் பாய் கிட்டே கொடுத்தணுப்பிட்றோம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேடம் அரிசி வந்து அஞ்சு கிலோங்களா ஒரு ஒரு கேஜி வந்து நூற்றி எழுவதுருவாங்க மேடம் பால் பவுடர் வந்து இரநூத்தம்பது ரூபாங்க மேடம் இதுக்கு தகுந்த பில்லு நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் டெலிவரி பாய்க்கு தனியாக நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருங்க டெலிவரி பண்ணுற பாய்க்கு ஆமாங்க ஆமாங்க மேடம் பில்லில் போட முடியாதுங்க மேடம் நீங்கள் அதை நீங்களாக பார்த்து கொடுக்குறது தான் கொடுங்க

ஆன்லைனிலே அனுப்பிவிடுங்க மேடம் ஆன்லைனிலே அனுப்பிவிடுங்க பில் போட்டு நாங்கள் பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்றோம் எங்கள் கிட்டே வந்து நீங்கள் இப்படி கேஜி கணக்கில் வாங்கும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நீங்கள் அதே வந்து இருவத்தஞ்சு கிலோ சிப்பமாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா அமௌண்ட் கொஞ்சம் குறையுங்க மேடம் நீங்கள் இனிமேல் வந்து எடுக்கிறதா இருந்தால் சிப்பமாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து குறைஞ்சி இதில் தான் டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் குறைந்த விலையாவும் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கற அத்தனை மக்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லி நான் நம்ம கடையிலே வாங்கிறதுக்கு ரெப்ஃபர் பண்ணுங்கள் அதிக அளவில் வந்து கொஞ்சம் வந்தாங்கனாக்கால் நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்டு போட்டு கொடுக்குறோம் இங்கே பாயிண்டு வந்து அதிகரிச்சிச்சினாக்கால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்குறோம் எங்கள் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் எம்ஜி ரோடு பழைய ராஜேந்திரா ஹாஸ்பிட்டல் ரெண்டாவது மாடிங்களா ஆ சரிங்க மேடம் ஓகே அனுப்பிடுறேங்க மேடம் என்றைக்குள்ள வேணும் உங்களுக்கு அஞ்சு மணிக்குள்ளே வேணுங்களா சரிங்க மேடம் நாங்கள் கொடுத்தணுப்பிட்றோம் உங்களுக்கு இந்த நம்பருக்கே கால் பண்ணட்டுங்களா ஆ சரிங்க மேடம் கொடுத்தனுப்பிட்றேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ